எங்கள் பகுதியில் மத பழக்க வழக்கங்களோட இணைஞ்சி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுகளெல்லாம் அன்னதானம் போடுவாங்க இது எப்படின்னா வணிகம் எப்படி இணைஞ்சு இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு மத்தியானம் ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க ஏன் ஈவினிங் ஒரு கோயில்லேருந்து அன்னதானம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ச நிறைய வணிகங்களெல்லாம் இதில் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லாேருமே பண்ணிக் கொடுத்துட்ருக்காங்கங்க பெரிய பெரிய கோயில்களெல்லாம் மூணு வேளையும் அன்னதானம் பண்ணுறது பெரிய விசேஷமாக இங்கே நடக்குது